எங்கள் ஊரில் ஒரு கடை இருக்குது அங்கே போய் அங்கே வந்து ஜீன்ஸ் எல்லாம் பரவாயில்லன்ட்டு எல்லா சொன்னாங்க அதனால் அந்த கடைக்குப் போயிருந்தேன் அங்கே வந்து போய் பார்த்து ஜீன்ஸ் எடுத்தேன் ஜீன்ஸ் வந்து ஆயிரம் ருபா போட்டிருந்தாங்க ப நல்லாதான் இருந்துச்சி இருந்தாலும் எனக்கு ஒரு பயமாக இருந்துச்சி ஏ குவாலிட்டி நல்லா இல்லைனா என்ன பண்ணுறது ஏன்னால் நான் நிறையா ட்ரெஸ் ஜீன்ஸ் இந்தமாதிரி எடுத்து குவாலிட்டி இல்லாமல்தான் இருந்திருக்கு அதனால யோசித்தேன் வேறு ரேட்டும் ஜாஸ்தியாக இருக்குது என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு யோசித்தேன் இருந்தாலும் எல்லாேரும் சொல்கிறத வெச்சு சரி வாங்கலாம் அப்படின்ட்டு யோசித்து சரி வாங்கிவிட்டேன் வாங்கி அதை யூஸ் பண்ணி பார்க்கும்போது குவாலிட்டியாக இருக்குது நல்லா இருக்குது எந்த ஒரு பிரச்சினையும் இல்லை நான் மற்ற கடையில் மற்ற ஜீன்ஸ் வாங்கினதுக்குகூட எனக்கு என்னமோ மனதுக்கு பிடிக்கல ரேட் கம்மியாக இருந்தாலும் எனக்கு பிடிக்கல இது ரேட் எச்சு தான் இருந்தாலும் ஜீன்ஸ் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது